நான் ஆன்லைனில் ஒரு பொடவை வாங்கினேன் அது பா ஃபர்ஸ்ட் செல்லில் க பார்க்கும் போது நல்லாருந்துச்சு நல்லா டிசைன்லாம் நல்லா அட்ராக்ட்டிவ்வாக நம்மளை கவருற மாதிரி இருந்துச்சு நல்லாருந்துச்சு அப்படினு சொல்லி ஆர்டர் பண்ணிணேன் அங்கேருந்து அவங்க கொண்டாந்து கொடுக்கும் போது கொடுத்துட்டாங்க பணம்லாம் கொடுத்துட்டோம் வந்து அதை பிரிச்சு பார்க்கும் போது அந்த கலர் டிசைன்லாம் வேற மாதிரி இருந்துச்சு அங்கே பார்க்கறதுக்கும் இங்கே பிரிச்சு பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நா அது ஒருமாதிரி கலர் நல்லாலாமல் நல்லாலாமல் இருந்துச்சு அப்போ ஏன்டா இதை வாங்கினோம் அப்படினு நினைச்சோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பணமே பணம் வந்து நமக்கு வந்து கொடுக்கறோமா திரும்ப வந்து அது நம்ம பணம் வாங்கமுடியாது ரிட்டன் பண்ணமாட்டாங்க திரும்ப அதுதான் பெரிய கஷ்டம் பணம் இவ்வளோ பணம் போட்டு வாங்கியும் அது நமக்கு வந்து யூஸ் ஆகா யூஸ் ஆகாமல் போகுது அதனால் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால் நம்ம வாங்கறதும் பார்த்து வாங்கணும் நம்ப பார்த்து வெலை எப்பிடி இருக்குது என்னாண்டு அது நல்லாருக்கா என்னானு பார்த்து தான் நாம எப்பிடி இருந்தாலும் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கணும்